கடந்த ஒரு வருஷத்தில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா என் பர்த்டேக்கு வந்து ஃபிரென்ட்ஸ் எல்லோரும் எனக்கு சேர்ந்து கொடுத்த சப்பிரைஸ் வந்து என்னால் மறக்க முடியாது ஸோ அதனால அந்த சப்பிரைஸ் என்னால் மறக்க முடியாது இந்த அந்த வருஷத்தில் அதுக்கப்பறம் அனுபவம் நிகழ்வு அப்படின்ட்டு அனுபவம் வந்து நிறையாவே பட்டுருக்கேன் ஒரு சிலர் வந்து நம்ம லைஃபில் இருப்பாங்க அவங்க லைஃப்லாங் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஸோ அதனால் நான் அப்படி நினச்சும் நிறையா பேர விட்டுட்டு போக நிறையா பேர் இல்லை அப்படிலா இருக்காது அப்படின்னு சொல்லி பாடம் கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவன் சொந்தக்காரங்களும் நிறையா கற்று கொடுத்துட்டாங்க ஆனால் இல் நாங்கள் ஏன் உங்களுக்கு பண்ணனும் அவங்ககிட்ட இருந்துட்டும் இல்லை நாங்கள் ஏன் உங்களுக்கு பண்ணனும் அப்டின்னு கேட்ற சுச்வேஷன்லாம் வந்துருக்கு அந்த மாதிரிலான் இருக்கும்போது நால்லாம் நினச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம யாருக்கும் பண்ண கூடாது அப்டின்னும் நினச்சிருக்கேன் அ ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்குளுக்கு நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் ஆனால் சில பேர்லாம் ஹெல்ப் நான் ஏன் பண்ணனும் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் இப்படி பண்ணிருக்காங்க எனக்கு கடந்த ஒரு வருஷத்தில் நிறையாவே கற்று கொடுத்துட்டாங்க நிறையா பேர் அந்த அளவுக்கு நடந்துருக்கு போன வருடம் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்றம் நிறையா நல்லதும் நடந்துருக்கு நிறையா பேர் எனக்காக இருக்காங்க அப்டிங்கிற ஒரு சந்தோஷமாகவும் எனக்கு நடந்துருக்குது அதுக்கப்றம் அனுபவோன்னா இதுதான் சொல்லுவன் யாரையும் நம்ம கூடாது அந்த அந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் பட்டுருக்கேன் ஸோ அதனால இது மட்டுந்தான்